நாம் தொன்று தொட்டு நம்முடைய நாடு விவசாய சம்மந்தப்பட்ட நாடு விவசாய தொழில் முக்கிய தொழிலாக நாம் வந்து செய்து கொண்டு இருப்பது விவசாயத்தை நம்பி தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் விவசாய தொழில் கூலி வேலை மற்றும் மாடு ஆடு பார்ப்பதற்கு தேவையான அனைத்து சகல வசதியும் நம்மா நம்ம இதில் வந்து ஒரு செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம உடைய முக்கிய தொழில் வந்து விவசாயம் விவசாயத்தை மேம்படுத்தினால் தான் நாம் நாட்டிலும் முன்னேற்றம் கொண்டது விவசாயிகள்ருக்கையில் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு இருக்கிறது எனவே நம்முடைய கலாச்சார முக்கிய தொழிலான விவசாய தொழிலில் வந்து நாம் இது ஸ் விளையாட முடியாது என எனவே நம் வந்து ஆம் என்றால் வெளியே ஸ் விளையாண்டால் வெளியே வர மாட்டார்கள் நாம் நம்முடைய முக்கிய முக்கியமான தொழிலே விவசாயம் தான் அந்த விவசாயத்தை விட்டு விட்டு வேறு எந்த தொழிலும் செய்ய மாட்டார்கள்